ச எனக்கு பிடித்த பைக்குன்னு சொல்லிவிட்டா டிவிஎஸ் அப்பாச்சி சொல்லலாம் ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தா உங்களுக்கு டிவி அப்பாச்சி பல்சரு இந்தமாதிரி இருக்கு ஸோ ஒன் ஃபிஃப்ட்டி சிசி ஸோ நமக்கு ஏத்தமாதிரி மைலேஜாகவும் இருக்கும் கம்ஃபடபுளாக இருக்கும் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் என்னோடைய கனவு பைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஆர் த்ரீ டென் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் பைக்கு இது கொஞ்சம் பைக்கு வந்து கொஞ்சம் ரேஸிங் பைக்கு கம்ஃபடபுளாகவும் இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு லுக் அண்ட் ஸ்டைலாக இருக்கும் இப்போதிக்கு பேசிக்காக நான் வந்து டிவிஎஸ் அப்பாச்சி வச்சியிருக்கேன் ஸோ இது என்னோடுக்கு என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தமாதிரி மைலேஜ் பைக்காகவும் இருக்கும் கம்ஃபடபுளாகவும் இருக்கும் கனவு பைக்காகவும் இருக்கு ஸோ இது ஒரு ஜென்டில் பைக்கு ஸோ இதுக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டிங்களா இருக்கு நிறையா பல்சர் இந்தமாதிரி ஸோ ஓகே எனக்கு டிவிஎஸ் அப்பாச்சி நல்லா பிடிச்சிருக்கு ஸோ இன்னக்கு அது வந்து சர்வீஸ்ஸு மெயின்டெனன்ஸு பெட்ரோலு மைலே ஸோ இது எதுவுமே இல்லாம ரீசனபுலாக இருக்கு ஸோ இன்னிக்கு இருக்கிற ஒரு இதில் டிவிஎஸ் அப்பாச்சி ரேஞ்சிங்க நல்லா இருக்கு